ஒரு நீச்சல் பயிற்சிங்கிறது எல்லோருக்கும் நல்லது இன்னைக்கு வந்து நீச்சல் அடித்தா தான் இன்னைக்கு ஒருத்தரை வந்து புயல் அடித்தா வெள்ளம் வந்தால் போனோனாக்கா அந்த ஜனங்க போய் அதில் இறங்கி எதா சாகிற அளவுக்கு போனாங்கன்னாக்கா அவங்கள காப்பாத்துறத்துக்கான சக்தி அப்புறம் நீச்சல் அடித்து எதாவது கற்றுக்கிட்டா தான் நம்மளும் நீச்சல் அடித்து அவங்களையும் பிடிக்கலாம் நம்ம நீச்சல் அடிக்கத் தெரியலன்னாக்கா அவங்களோட சேர்ந்து நம்மளும் போகிற மாதிரி இருக்கும் அதனால எந்தளவுக்கு உடற்பயிற்சியோடு தாண்டி நீச்சல் பயிற்சி தான் முக்கியம் நீச்சல் பயிற்சி என்பது இன்னைக்கு வந்து எந்த கடலில் கூட இன்னைக்கு நீயலாம் அந்தளவுக்கு தெம்பு தைரியமும் நம்ம அந்தளவுக்கு திறமையா நீச்சல் அடிக்கணும் அந்த நீச்சலை வந்து நம்ம பயன்படுத்திக்கணும்